நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டு ஏற்காட்டில வந்து வேலைக்கு சேர்ந்தேன் அங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அங்கே வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னால் சேலம் நெத்திமேடு நெத்திமேட்டுக்கு என்ன வே வேலைக்கு வர சொல்லிட்டாங்க அங்கேயும் வந்து அந்த புதுசாக கம்பை போடுறது அந்த கம்பம் தூக்கி வைக்கிறது அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து ஒரு நாலு மாதம் வேலை செஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னால் அதை இங்கேருந்து மறுபடி என்ன ஓமலூர்க்கு போக சொன்னாங்க ஓமலூர்ல போய அங்க வ கிராமத்தில் அந்த ஸ்ட்ரீட் லைட் அது இது போடுற வேலைக்காக போய் அங்கே ஒரு ஆறு மாதத்து அளவில் ஓமலூர்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னால் மேச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எலுவதில் வந்து இது பண்ணி அங்கே ஸ்பெஷல் ப்ரோகிராம் ஸ்ட்ரீட் லைட்டெலாம் போடுறதுன்னு சொன்னதனால அங்கே பகுதியில ஸ்ட்ரீட் லைட் போடுற வேலைக்காக மேச்சேரி போய் மேச்சேரியில வந்து டிஜெ டெம்ரவரி கேஸ்வல் லேபராக இருந்தேன் அதுக்கு பின்னால் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கழிச்சி ஹெல்பர் ஆகினேன் அந்த ஹெல்பர் ஆன காலத்திலேருந்து மறுபடி அங்கே ஒரு எழுபத்தி ஆறு வரையில் இருந்துகிட்டு அதுக்கு பின்னால் எழுபத்தெட்டுல வந்து போலாவரி பக்கம் வந்து மொதல் மொதலா அந்த விவசாயப் பகுதியில ஒரு ஹெல்ப்பர் வேலைக்கு சேர்ந்தேன் ஹெல்ப்பராக தான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் அந்த ஹெல்ப்பராக வேலை செஞ்ச காலமெல்லாம் அன்றைக்கு வந்து விவசாய என் மின்னிணைப்பில் மீட்டருந்துது அங்கெலாம் எங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது ஒரு கிராமப்பகுதியில ஒரு ஹெல்ப்பர்னா வந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு விஏஒக்கு இருக்கிற ஒரு மரியாதையும் ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் தான் அந்த மாதிரிலாம் அந்த காலக்கட்டத்தில் நாங்கள்லாம் அன்னைக்கு இபியில வேலை செஞ்சோம் இன்னைக்கு அதுக்கு பின்னால் இபியில வந்து அந்த மீட்டர் விவசாயம் மின்னிணைப்புலருக்கிற மீட்டர்ரெலாம் எடுத்த பின்னால் இபியில வந்து அங்கே குறிப்பாக கிராமப்பகுதியில மதிக்கிறதுக்கே ஆளில்லாத சூழ்நிலை ஆகிப்போயிருச்சி அதுக்கு பின்னால் ஹெல்ப்பராக இருந்தேன் அதுக்கு பின்னால் அந்த புதுசாக காட்பில்லிங்கென்ற ஒரு சிஸ்டம் வந்தது அப்போ ஒரு எஸ்எல்ஸி வந்து இப்போ படிச்சிருந்ததினால அந்த காட் பில்லிங் சிஸ்டம் மீட்டர் மீட்டர் வீட்டுக்கு வீடு போய் ரீடிங் எடுக்கிற வேலையை அது செஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னால் என் நண்பர்களுடைய வற்புறுத்தலுக்கு இணங்க மீண்டும் நான் வந்து என்னுடைய ஒரிஜினல் போஸ்ட்டை வாங்கிட்டு வந்து ஒயர்மேனாக வந்து கொட்டலாம்பட்டி இப்படி வீரப்பாண்டி புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வேலை செஞ்சிகிட்டுருந்தேன் அப்பறம் ஆத்தூர் நகர்ப்புரத்தில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன் அப்புறம் கடைசியாக என்னுடைய சொந்த பகுதியான ஏற்காடுக்கு போனேன் கூட்டாத்தபட்டு இருந்தேன் நாமக்கல் அறியாங்கௌண்டம்பட்டி அங்கெல்லாம் இருந்தேன் கடைசியாக என்னுடைய ரிட்டேயர்மெண்ட்டு பகுதியை கூட வந்து நான் செ வேலைக்கு சேர்ந்த இடத்துலயே ரிட்டேயர்மெண்ட் ஆகணுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் ஏற்காடு போய் ஏற்காட்டில் தான் என்னுடைய ஃபோர்மேனாக நான் ரிட்டயர்ட் ஆனேன் அந்த காலக்கட்டத்தில் எனக்கு இபியில சேர்ந்தது எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது எனக்கு வந்து ஒரு ஒரு எந்த ஒரு டிப்பார்ட்மெண்ட்டும் இல்லாத எனக்கு ஒரு நல்ல ஒரு எ என்ன சொல்லுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை ஆனால் இன்றைய நினைக்கும் போது கூட எனக்கு நான் அந்த காலத்தில் நான் வேலை செஞ்சது கஷ்டப்பட்டது இதெலாம் இன்னைக்கு நினைக்கும் போது இன்றைக்கும் நான் வந்து நான் கண்ணீர் விட்டு அழுகின்ற ஒரு நிலவரத்துக் கூட தான் நான் இருப்பேன் அந்த விதத்தில் எனக்கு வந்து ஒரு இந்த இபியில வேலைக்கு சேர்ந்து நான் இது பண்ணிணது எனக்கு திருப்திகரமாக இருக்குது